கண்டிப்பாக மிக சிறந்த தமிழ்நாட்டில் வெளியே போய் குதூகலமாக இருப்பதற்கு மிக சிறந்த இடம்னால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஊட்டி ஊட்டி ஃபுல்லாக வந்து நல்ல மலை ஏரியா குளுராக இருக்கும் கிளைமேட் நல்லா இருக்கும் மூணாரு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நிறைய பேர் வந்து மூணாரு வால்பாறை அங்கேலாம் போகிறாங்க அங்கேலாம் அங்கேலாம் வந்து தேயிலை தோட்டங்கள் இருக்குது நிறைய பார்க்கறதுக்கு நிறையா ஹில்ஸ் இருக்குது மலை இருக்குது அது வந்து நிறைய பேர் வந்து மூணாரு அங்கே வந்து நிறைய தங்குறதுக்கு இடம் நிறைய இடம் கிடைக்குது சௌகரியமான ரொம்ப சீப் ரேட்டில் வந்து நல்ல நல்ல இடம் நல்ல நல்ல தங்குறதுக்கு இடங்கள் ஒரு ரெண்டு நாள் போய் கூட மூணாரு ஊட்டி இங்கேலாம் இருந்துட்டு வராங்க கம்மியான பட்ஜெட்டில் போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடம் இருக்குது அப்படி போய் மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு வந்து நிறைய இடங்கள் இருக்குது குற்றாலம் போகலாம் மூணாரு போகலாம் வால்பாறை போகலாம் ஊட்டி போகலாம் ஏற்காடு போகலாம் அங்கேலாம் வந்து நிறைய வந்து மலைகள் தான் அதிகமாக இருக்குது அதில் அந்த இயற்கையோடு இணைந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கிறோம் அப்படிங்கிறப்பையே ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் குற்றாலத்திலலாம் வந்து போய் அருவியில் நின்று குளித்தாலும் அந்த அது வந்து மூலிகை மூலிகை தண்ணி அப்படினு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ரெண்டு நாள் அங்கே இருந்து குளித்திட்டு வந்தால் ரொம்ப உடம்பு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்குது அப்படினு சொல்லி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கிற இடம் வந்து ஊட்டி மூணாரு வால்பாறை குற்றாலம் இங்கேலாம் வந்து போனால் நல்லா ஜாலியாக சிறப்பாக ரெண்டு மூணு நாளைக்கு தங்கி இருந்துட்டு கம் கம்மியான பட்ஜெட்டில் தங்கி இருந்துட்டு நல்லா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை